பாடும்பொழுது நாங்கள் பாட்டு கிளாஸுக்கெலாம் போயிருக்கோம் அ பாடும்போது எங்களுக்கு ஒரு மாஸ்டர் இருந்தார் அவர் ஒரு பாடு கோயிலில் பாட்டு பாடணும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி காலையில் கற்றுக்குடுப்பாரு நாங்கள் அதை ஈவினிங் பாடுவோம் அந்த குரு எப்படி அவரே அந்த நேரத்திலே பாட்டு எழுதுவார் அந்த பாட்டு மெட்டு ராகம் எல்லாமே எங்களுக்கு உடனே சொல்லி கொடுப்பாரு அதை உடனே நாங்கள் கோயிலில் பாடுவோம் அந்த அனுபவம் எங்களுக்கு இருக்குது அது ரொம்ப நல்ல அனுபவம்